எனக்கு வந்து ஒரு தோசை போட்டு எடுத்துடு வாங்க அந்த தோசையில் வந்து தோசை நல்லா நெய் எல்லாம் நிறையா ஊற்றி மொறு மொறு மொறுனு வேணும் அதை மட்டும் இல்லாமல் அதில் பொடி தூவி இருக்கனும் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருக்கனும் அதுக்கப்புறம் அதுக்கூட வந்து ஒரு ஸ்வீட் எடுத்துரு வாங்க ஸ்வீட்டு வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடாது இனிப்பு கம்மியாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை ஆம்ப்லேட் போட்டு எடுத்துரு வாங்க அந்த முட்டையில் உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்புறம் வெங்காயம் மட்டும் வேணும் அந்த முட்டையில் வந்து வெங்காயம் இருக்கறது தெரியக்கூடாது முட்டையில் வந்து வெங்காயம் ரொம்ப பொடிசு பொடிசாக அரிஞ்சி போட்டு நல்லா வதக்கி ரோல்டாக எடுத்துரு வரணும்